ஹலோ சார் அர்ச்சனா ஹோட்டலா நான் திருச்சி லால்குடியிலேருந்து சாரு பேசுகிறேன் சார் ஆமாம் சார் நான் நான் வந்து நைட் வந்து ரெண்டு சப்பாத்தி மூணு நாண் ஆர்டர் போட்டிருந்தேன் இப்போ வந்து எனக்கு அந்த ரெண்டு சப்பாத்திக்கு பதிலாக ஒரு ஆறு சப்பாத்தியும் ஒரு மூணு நாணும் கொடுத்துடுங்க சார் ஆமாம் சார் அட்ரஸ் வந்து திருச்சி மெயின் ரோடு லால்குடி போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் சார் ஆமாம் மொபைல் நம்பர் செவன் ஃபை ஜீரோ டூ நயன் டூ ஜீரோ த்ரீ டூ எயிட் ஒன் ஆ இந்த ஆமாம் சார் இந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுங்கள் ஓகே சார் தேங்க்யூ